இப்போ இருக்கிற படத்தை பார்த்தோமுன்னா அந்த காலத்தில் இருக்கிற படம் வந்து பெஸ்ட்டாக தெரியுது அப்போ வந்து குடும்ப கதையாக இருந்தது ஆனால் இப்போ எல்லாமே வந்து லவ் ஸ்டோரி மாதிரி கொண்டு வந்துட்டாங்க அதேமாதிரி பாடல்கள்னு பார்த்தா அப்போ இருக்கிற பாடல் வந்து நல்லா கருத்தோட பாடுனாங்கள் ஆனால் இப்போ இருக்கிற பாடல் வந்து எதுவுமே வந்து நம்மளுக்கு புரியாது அப்புறம் இப்போ ரீசெண்ட்டாக வந்துருக்கிற இப்போ இப்போ ரீசெண்ட்டாக வந்த படத்தை பார்த்தோமுன்னா பொன்னியின் செல்வன் வந்திருக்குது அந்த பொன்னியின் செல்வன் வந்து அந்த காலத்து பண்டைய காலத்தின் அதாவது அரசன் மன் மன்னர் கதை வரதனால அது வந்து நல்லா இது பண்ணிருக்கிறாங்க நல்லா இருக்குது அதில் உள்ள பாடல்களும் வந்து நல்லா குடும்ப கதையாக அந்த படமே வந்து பொன்னியின் செல்வன்ங்குறது குடும்ப கதையாகவும் வந்திருக்குது நல்லா புரியுது பாடல்களும் வந்து நல்லா சூப்பராக இருக்குது அப்புறம் வந்து நடிகர் யாரை பிடிக்கும்னா சூர்யா தான் பிடிக்கும் நடிகை வந்து ஜோதிகாதான் பிடிக்கும் அவங்க நல்லா வந்து சூப்பரான ஜோடி அதேமாரி நடிப்புலேயும் வந்து நல்லா இதாக பண்ணுறாங்க எல்லா இதுவும் நல்லாயிருக்குது அப்புறம் பாடகர்னு பார்த்தா எஸ்பி பாலசுப்ரமணியம் அவர் சாங்ஸ் எல்லாமே வந்து மெலோடி சாங்ஸாக இருக்குது அருமையாக பாடியிருக்குறாரு ஆனால் இப்போ இருக்கிற சாங்ஸ் எதுவுமே நம்மளுக்கு வந்து புரிவது இல்லை